ஹலோ வணக்கம்மா

ஆ பண்ணுவோம்மா

ஆமாம்மா கொஞ்சம் ரேட்டு அதிகமாகவும் இ ஏம்மா பா அழகு பண்ணலாம்மா ரெ ரெண்டும் ஒரே நாளில் செய்ய முடியாது அது ஒரு நாளைக்கு செய்ய முடியும் செய்யணும் இந்த ப்ளீச்சிங் ஒரு நாளைக்கு ரெண்டு நாள் வரணும் அதனால் வந்து ரேட்டு ஜாஸ் ரேட்டு அதிகமாத்தான் வரும் ஆ சொல்லுங்கள் உங்களோ அதாவது உங்கள் ஃபேஸுக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாடல் வந்து நல்லா இருக்காது ஆமாம் அப்புறம் ஃப்ரெண்டுங்கள்ட்ட கேட்டு செலக்ஷன் பண்ணி சொல்லுங்கள் கால் பண்ணுங்க ஆ ஆ ரைட்டு ம் ஓகே